நாங்கள் கிராமப்புறத்தில் வந்து அதிகமாக பார்க்கற சிக்கல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னால் நெட்வொர்க்கு ப்ராப்ளம் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஒரு ரெக்கார்டிங் பண்ணிட்டிருக்கோம் ரெக்கார்டிங் பண்ணி சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் ரெக்கார்டிங் பண்ணுவோம் அது சப்மிட் பண்ணும்போது சப்மிட் ஆகறத்துக்கே ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிம்ஷம் இருபது நிம்ஷம் அப்படி எடுத்துக்கும் அப்படி எடுத்துக்கும்போது எங்களுக்கு அந்த வொர்க்கு சீக்கரம் முடித்து கொடுக்கக்கூடம் அப்படின்னு மேலே இருந்து சொல்லியிருப்பாங்க மேனேஜர்லாம் சொல்லுவாங்க நாங்கள் அப்படி நெட்வொர்க் ப்ராப்ளம் வரும்போது எங்களால் அதை சீக்கிரமா முடித்து கொடுக்க முடியாமல் ரொம்ப டிலே ஆகி அவங்ககிட்ட மேனேஜர் கிட்ட கொஞ்சம் திட்டு வாங்கி மேனேஜர் இல்லை நீ இந்த வேலைக்கே லாயிக்கு இல்லை அப்படிங்குற அளவுக்கு போயிருக்குது இப்போது கோ கொரோனா பீரியடில் லாக்டௌன்லாம் போட்டிருந்தாங்க அப்பவும் இப்படியே தான் நெட்வொர்க் ப்ராப்ளம் அந்த ரீசனால் ஒரு வேலையை கூட சரியாக செய்ய முடியாமல் ரொம்ப லேட்டாக டிலேவாக நாங் நம்ம சப்மிட் பண்றது இந்த மாதிரிலான் இருக்கும்போது ஓ ஓனர்ஸும் சரி மேனேஜர்ஸும் சரி எம்ப்ளாயிஸு திட்டுறது இந்த மாதிரி நீ வேலைக்கே லாயிக்கு இல்லை நீ வேலையை விட்டு போ உனக்கு இந்த வேலையே இல்லை அந்த அளவுக்கு போயிருக்குது ரீசெண்டாக எனக்கும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நெட்வொர்க் பிரச்சனை இருந்ததால் இல்லை நான் ரோ நல்ல கம்பெனியில் இருந் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அந்த கம்பெனியில் இல்லை நீ ரொம்பவே லேட்டாகவே சப்மிட் பண்ணிட்டிருக்கே எல்லா ஒர்க்கும் அப்படின்னு சொல்லி நீ வேலைக்கே வேண்டாம் அப்படிங்குற ஒரு முடிவெடுத்து இப்போது வேலைக்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அந்த அளவுக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம் வந்து கிராமத்தில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இப்போ ஃபைஜி கூட இது பண்ணிவிட்டாங்க அந்த ஃபைஜியும் எங்களுக்கு யூஸ் ஆக மாட்டேங்குது